கிராமப்புறங்களில் வந்து விவசாயி ஒருத்தர் வந்து அவரு வந்து பயிர் லோன் வாங்கியிருந்தாரு அவருனால வந்து பணம் கட்ட முடியாதனால் அவரு வந்து சூசைட் அட்டண்ட் பண்ணிகிட்டாரு அதை பற்றி எந்த ஒரு செய்தியும் வந்து வெளியே வந்து கவுர்மெண்ட் எது கண்டுக்குவுமில்லை கொண்டுட்டு வரல அந்த செய்தியை பற்றி எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு அதே மாதிரி எங்கள் கிராமங்களில் கூட இது ஃபேக்ட்ரி இருக்குது அந்த ஃபேக்ட்ரிலேருந்து மாசு கழிவ இதெல்லாம் வரதுனாலும் கழிவுகள் எல்லாம் வரதுனாலும் ஆஸ்துமா பிரச்சின வருது அந்த இது அந்த செய்தி வந்து யாரும் வெளியே வந்து கொண்டு வரல